சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆமா சார் ஆமா சார் நாம் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் நம்மகிட்ட ஹோல்சேலாகவே எடுத்துக்கலாங்க சார் நம்மள்ட எல்லாமே இருக்குது எல்லாம் வகையான வெரைட்டி டிரெஸ் எல்லாமே இருக்கும் கிட்ஸுக்கும் இருக்கும் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை நம்மள்ட எல்லாம் குவாலிட்டியுமே இருக்குங்க சார் அது மூணு கேட்டகிரியுமே வச்சிருக்கோம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்மள்ட இருக்குங்க சார் எல்லாமே இருக்கு பண்ணிக்கலாங்க சார் ஆ தேங்க்ஸ் சரிங்க சார் சரிங்க சார் கொண்டு வாங்க சார் கொண்டு வாங்க சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம்

சார் அருமையாக இருக்கும் சார் அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சார் மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாங்க சார் நீங்கள் பல்க்காக எடுக்கிறனால டிஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாங்க சார் நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் பல்காக எடுக்கிறனால பண்ணிக்கலாங்க சார் வாங்க வாங்க வாங்க நீங்கள் ஆஃபிஸ் வந்திருங்க ஆஃப் ஆ ஆமாங்க சார் சரி ஆ பண்ணிக்கலாங்க சார் பண்ணிக்கலாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க சார் பண்ணிக்கலாம் ஆ அமுச்சிவிட்றேன் சார் வாட்ஸ்அப் பண்றேன் வாட்ஸ்அப் பண்றேன் சார் ஆ சரிங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்